இப்போது பார்த்திங்கனாக்கா எங்கள் பகுதியில் சுற்றுலாதலம்னு கேட்கும்போது எதுவுமே இல்லை சார் எங்களுக்கு பக்கமே இருக்கற ஒரு டேம் இருக்குது கிருஷ்ணகிரின்ட்டு கிருஷ்ணகிரி அணை அது தான் எங்களுக்கு சுற்றுலாத்தலம் இப்போது மற்றபடி பார்த்திங்களனாக்கா இப்போ வெளியே பிற பிற மாநிலங்கள்லருந்து வரணுன்னு பார்த்திங்கனாக்க சுற்றுலாத்தலமாக ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறாங்க சார் ஓம் சக்தி கோயில் ஆமாம்மா திருவண்ணாமலை மாவட்டம் அந்த இடத்துக்கு தான் நிறையா ஸ்டேட்லிருந்து வராங்க தவிர அதை ஒரு சுற்றுலாத்தலம்னு ஓ ஸ கோயிலுசங் கோயிலுக்காக வராங்க எங்களுக்கு பார்த்திம்மனாக்கா எங்கள் கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் இந்த சையத் பாஷா மலை நல்லா உயர்ந்த ஒன்றா ஓ அழகா தெரியுது அந்த ஒரு மலை தான் எங்களுக்கு அடையாளம் வேறு ஒன்றுமே இல்லை